இப்போ நான் ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறேன் அங்கே வந்து எனக்கு வயிறு வலிக்குதுனு போகிறேன் வயிறு வலி முதுகு வலி டாக்ட்ரு காக நான் வரிசையில் நிற்கிறேன் அ அங்கே போய் என்னோடய பேர் கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கேன் அப்போது டாக்ட்ரு வந்து என்னை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது டாக்டர் எனக்கு மூணு நாளாக வலிக்குது என்ன பண்ணுறதுனு தெரியல அதனால நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படினு சொல்கிறேன் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து இ இப்போது மாத்திரை எழுதி தரேன் அதை சாப்பிடுங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கணும் ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்போது ஒரு ஸ்கேன் சென்ட்ரு எழுதி தரேன் அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சி ஸ்கேன் ரிப்போர்டு வரும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன பிரச்சின அப்படிண்டு நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சி மருத்துவமனைக்கு வாங்க அப்படினு சொல்கிறாங்க ஓ சரிங்க டாக்டர் அப்படினு சொல்லிவிட்டு ஓகே திரும்ப நான் ரெண்டு நாளில் மாத்திரை சாப்பிட்டுட்டு வீட்டில் மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் பரவாயில்லை கொஞ்சம் இருந்தாலும் வயிறு வலிக்குது ரெண்டு நாள் கழிச்சி போகிறேன் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அம்மா ஸ்கேன் ரிபோர்ட்டு வந்துடுச்சு இந்தமாதிரி வயிற்றுல வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ம் ஸ்டோன் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் வலிக்குது இடது பக்கம் வலிக்குது வேறெந்த பிரச்சினையும் இல்லை நல்லா இளநீர் குடிங்க தண்ணி குடிங்க அப்படினு சொல்கிறாங்க ஓகே சரிங்க டாக்டர் அதுக்கப்புறம் இது சரியாகிடும் நான் நீங்கள் மாத்திரை வேணாம் ஒரு ரெண்டு நாளைக்கு சின்னதாக தான் ஸ்டோன் இருக்குது அதனால் எந்த பிரச்சினையும் இல்லை நீங்கள் வந்து தண்ணி இளநீ ஒரு வாரம் தொடர்ந்து குடிங்க அது குடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சரியாகிடும் அப்படின்றாங்க சரிங்க டாக்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சி வாங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வயிறு வலிக்கலன்னா விட்டுருங்க வயிறு வலித்தாலும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் உங்களுக்கு அந்த கல் வந்து வெளியேறிடிச்சுனா ஓகே இல்லைனா நம்ம வந்து மாத்திரை எழுதி தரேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குடிச்சுட்டு வாங்க அப்படின்றாங்க சரிங்க டாக்டர்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் முதுகு வலிக்குது டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க அப்போ எக்ஸ்ரே எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுங்க ஹீமோ ஹீமோக்ளோபின் பரவாயில்லாம இருக்குது இன்னும் கூடுதலாக வேணும் ஒம் ஏழு தான் இருக்குது பதிமூணு பதினொன்று இருக்கணும் ஹீமோக்ளோபின் நல்லா சாப்பிடுங்க அப்படின்றாங்க சரிங்க டாக்டர் அப்படின்டு எக்ஸ்ரே எடுக்கிறோம் முதுகுக்கு அப்போது எடுக்கும்போது இது மாதிரி முதுகு தேய்மானம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து நல்லா டே பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இந்த ஆயில்மெண்டு எழுதி தரேன் அதை வந்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட சொல்லுங்கள் வீட்டில் சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேன் பிளட் டெஸ்டு சுகர் டெஸ்டு எல்லாம் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்குது நம்ம என்ன நோய் இருக்குது எல்லாமே நம்ம சீக்கிரம் நம்ம உடம்பில் இருக்கற பிரச்சினைய கண்டுபிடித்து நம்ம வந்து அதற்கான மு வழிமுறைய நம்ம பயன்படுத்துறோம் இதுவந்து மக்களுக்கு

அதனால் நல்ல மாற்றங்கள் நம்ம ஒரு பிரச்சின இருக்கும் போது அந்த பிரச்சினைய சரி பார்த்ததுகப்றோம் நல்ல மாற்றம் கிடச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் எல்லாேரும் ஏதாவது நோய் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம மருத்துவமனைக்கு தான் மொதல் போகிறோம் போனதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் எ எக்ஸ்ரே எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க கால் வந்து நல்லா எடுக்க போகிறோம் அதனால எந்த பிரச்சினையும் இல்லைனு சொல்லிட்டு சீக்கிரம் பலன் கிடச்சிரும் நம்மளுக்கு